நான் திருச்சியில்தாங்க பிறந்தேன் நான் திருச்சியில் பிறந்து அங்கேதான் வளர்ந்து எங்கள் ஆயா தாத்தா எங்கள் அத்தை எங்கள் அம்மா அப்பா எல்லாேருமே அங்கேதான் இருந்தாங்க அங்கேதான் நான் பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சி ஒரு நாலு அஞ்சு வயதுக்கு எங்கள் அப்பா ரயில்வேயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அங்கே போய்விட்டோம் அங்கே குடும்பமாக போய் அங்கே ரொம்ப படாத கஷ்டம் பட்டோம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு எங்கள் அப்பா எங்களை விட்டு விட்டுட்டு வெளியூருகளுக்கு போய்விடுவாரு வேலைக்கு போய்விடுவாரு பத்து நாள் பதிஞ்சு நாள் கழிச்சிதான் வருவார் வீட்டுக்கே வரமாட்டார் வந்தால் எங்களுக்கு அப்படி செய்வார் ஆனால் எங்கள் அம்மாவை போட்டு அடி அடின்னு அடித்து தண்ணியை போட்டுவிட்டு வந்து அடி அடின்னு அடித்து எங்கள் அம்மாவை படாதபாடு படுத்தி கொடுமையாக படுத்திக்கிட்டு இருந்தார் அதுக்கு அப்புறம் ரயில்வே காட்டில் ஒரு கோர்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது அந்த கோர்ட்டர்ஸ்சில் இருந்தோம் நாங்கள் அங்கே இருந்துதான் அங்கே அப்போ எங்கள் அம்மா ரொம்ப சிர சிரமப்பட்டு எங்களை வளர்த்து பட்டினி பசியும்மா கிடப்போம் எங்கள் மரமெல்லாம் அந்த ம மரம் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ஒடைச்சிதான் அடுப்பு எரிப்போம் வேப்பங்கொட்டையெல்லாம் பொறுக்கிட்டு அதை வாங்கி பசியும் பட்டினியுமாக வாந்தி பச்சை பச்சையாக வாந்தி எடுத்துக்கிட்டு கிடப்போம் எங்கள் அப்பா வரவேமாட்டார் அங்கே யாரையுமே தெரியாது நான் வந்து இப்போ ஒரு ஒரு காட்டில் ஒரு ஒரே ஒரு வீடுதான் ரெண்டு வீடு இருந்தது அதில் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான் அவன்கிட்டெல்லாம் எதுவும் கேட்கமாட்டோம் அவங்க வந்து அங்கே நான் எங்கள் சின்ன அண்ணணும் அங்கே வேப்பங்கொட்டை பொறுக்கி அதை காய வச்சு அதை கொண்டு போட்டுவிட்டு வந்து அதில் ஒரு காப்பி தூள் சீனி இந்த பொட்டுக்கடலைய வாங்கிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதிலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பசி ஆறி ஆற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பத்து நாள் கழிச்சி வருவார் வாங்கிகிட்டு வந்தால் நல்லா கறி மீன் அது இதுன்னு வாங்கிகிட்டு வந்து நாங்கள் நிம்மதியாக சாப்பிடயே முடியாது எல்லாம் செஞ்சு எங்கள் அம்மா அம்மியில்தான் மசாலா எல்லாம் அரைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை எங்கள் அம்மா வாழ்ந்து நாங்களும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு எங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள் எல்லாேருமே வந்துடுவாங்க பெரிய பெரிய ஆஃபீஸரெல்லாம் அந்த கோட்ரு கோர்ட்டர்ஸ்சில் தங்கியிருப்பாங்க அவங்க வந்து என்னைய்யா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே இது பண்ணிக்கிட்டு கிடக்குறியேயைய்யா அப்புடின்னு சொல்லி அதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் சமாதானமெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்து தூங்குவோம் அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா அதெல்லாமே பெரிய கஷ்டம் அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டர்ஸ்ஸு கிடச்சிருச்சி காலனி அங்கே நிறையா ப குடியெல்லாம் இருந்தாங்க ஜனங்களெல்லாம் அது வரிசலா இருக்கும் ரெண்டு பக்கமும் வரிசலா வீடுங்க இருந்துச்சு அங்கேதான் நாங்கள் நல்லா அங்கே போய் குடி இருந்தோம் அங்கே போனோன்னே எங்கள் அப்பா எங்களை நல்லாதான் பார்த்துக்கிட்டாரு நல்லாதான் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்படி எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுனே தெரியாது நாங்கள் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம் எங்களுக்கு அங்கே பக்கத்தில் உள்ளவங்களலாம் என்னை என்னை ரொம்ப பிடிக்கும் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லார் வீட்டுக்கும் போவேன் எல்லாத்துக்கும் பூ கட்டி கொடுப்பேன் அதுவும் கார்த்திகை தீபம் வந்துச்சுனால் எல்லார் வீட்டு வாசல்லேயும் கோலம் போடுவேன் நல்லா கூட்டிப்பெருக்கி நல்ல பெரிய பெரிய கோலமாக போடுவோம் நானும் எங்கள் அக்காவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு த இப்போ பத்து நாள் திருவிழாங்குவோம் அங்கே நல்லா இருக்கும் அங்கே நல்லபடியாக நாங்கள் போய்விட்டு எல்லாேரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் எங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த கார்த்திகை தீபம் அந்த தேரெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா சினிமா இதெல்லாம் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தான் வருவோம் நைட்டு வந்து எல்லாம் தூங்கிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வ காயம் எங்கள் அப்பா கடன் வாங்கி எங்களை படாதபாடு படுத்தி எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்த கொடுத்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எங்கள் அம்மாவும் எங்களுக்காக அங்கிங்கேயும் கடன் வாங்கி எங்களை வளர்த்தாங்க வளர்த்து நாங்கள் நல்லா இருந்தோம் பசியும் பட்டினியும் இல்லாமல் நாங்கள் அப்புறம் வளர்ந்து ஆர்வமாகி பெரிய பிள்ளையாகி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த கோயிலுகளுக்கெல்லாம் போவோம் ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் நிறையா பூவெல்லாம் வாங்கி நிறையா நிறையா பூவெல்லாம் வாங்கி நல்லா கட்டி தலைக்கு வச்சுக்குவோம் நிறையா அங்கே உள்ளவர்களுக்கும் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் கட்டி கொடுப்பேன் நான் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமா அந்த ஊரில் அவ்வளோ இதாக இருந்தோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிணேன் லவ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி திருச்சியில் வந்து வாடகை வீட்ல இருந்தோம் அங்கே இருந்து அங்கேயும் அவ்வளோதான் கஷ்டமா இருந்துச்சு எங்கள் அப்பா ரிட்டைர் ஆகிட்டாரு எங்கள் அக்காதான் அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு வந்து வாடகைக்கு வீடு பிடிச்சி எங்களை குடி வச்சிச்சு எங்கள் அக்கா எல்லாத்துக்குமே எங்கள் நடு அக்கா எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிச்சி அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இங்கே கும்பகோணத்துக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தோம் அப்போ எங்கள் அக்கா கொழுந்தனாரு என்னை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி எனக்கு மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கள்ல பெரியவன் பேர் ரூபினேஷ் சின்னவன் பேர் சைமன் பொண்ணு பேர் ஜூ ரூபி மூணு பிள்ளைங்க பிறந்துச்சி மூணு பிள்ளைங்க நல்லபடியாக படிக்க வைச்சோம் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போய்விட்டு பத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சிதான் வருவார் கோயம்புத்தூர் போவார் கேரளா போவார் இது மாதிரி எல்லா ஊருகளுக்கும் போய்விட்டு போய்விட்டு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சிதான் வருவார் சந்தோஷமா நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை வந்து என் பொண்ணு என் பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைச்சோம் கல்யாணம் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு கொழந்த பிறந்துச்சி கொழந்த பிறந்து எங்களுக்கு ஒரு பேத்தி தினமும் காலையில் கொண்டாந்து விட்டுருவான் சாயந்திரம் ஏழு மணி எட்டு மணி கூட ஆகும் ஒன்பது மணி கூட ஆகும் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் என் சந்தோஷமா ஜாலியாக இருப்போம் அது நைட்டுக்கு போயிடும் போய்விட்டு காலையில் திருப்பி கொண்டாந்து காலையில் விடுவான் நான் பால்வாடிக்கு அழைச்சிக்கிட்டு போவேன் இப்போ என் வீட்டுக்காரர் வேலை இல்லாமல் வீட்டில்தான் இருக்கார் சரின்னு என் மகன் பெரிய மகனும் என் பொண்ணும் எங்களுக்கு சம்பாரித்து எங்களுக்கு சாப்பாடு போடுது என் சின்ன மகன் இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் லாயருக்கு படிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டான் அவன் இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கள் பெரிய பிள்ளையும் அவனும் இப்போதான் படி படிச்சுக்கிட்டு அவனும் ஒரு இப்போ செலவு பண்ணி அவன் வேறு படிச்சுக்கிட்டும் இருக்கிறான் அவன் படிச்சுட்டு முடித்தோன்னயே ஒரு வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சுருச்சின்னா அதுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதுக்குதான் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு இடமும் அமையமாட்டேங்கிது இனி அதுக்கு நல்லப்படியாக மாப்ளை அமைச்சுச்சின்னா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா கூட எங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை இப்போ வந்து அதுங்க கொடுக்குறத வச்சுக்கிட்டுதான் நான் ரொம்ப நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாதான் இருக்குது கையில் காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எப்படி குடும்பம் பண்ணுறது ஏதோ அதுங்க கொடுக்குறத வச்சுக்கிட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்குறோம் ம் நான் எங்கள் வீட்டுக்காரர்தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுலேயே இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன செய்கிறதுன்னே தெரியலை இந்த நிம்மதியில்லாத வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா கூட எங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அதுக்கு எப்போது மாப்பிள்ள வந்து எப்போது நாங்கள் அதை கல்யாணம் பண்ணி கொடுப்பனோ தெரியலை என் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அது படித்து முடித்தது ஏதோ முடிச்சிருச்சு முடிச்சுட்டு அது இந்த மெடிக்கலுக்கு வேலைக்கு போனதுனால் அது பாவம் அது ரொம்ப மா இப்போ இங்கிருந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அங்கே போய் அதுக்கு ரொம்ப உடம்பே ரொம்ப பிள்ளைக்கி சரியில்லாமல் ரொம்ப இளைச்சி போய் முடியெல்லாம் தலையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொட்டிக்கிட்டு கெடக்கு அதெல்லாம் அது இப்போ வேலையை விட்டு நின்றுட்டா அது நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா எனக்கு ஒரு கவலையும் இல்லை அதுக்கு உடம்பு வீணாக போகுதுன்னுதான் அது ரொம்ப கவலையாக இருக்குது சின்னவனுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அவனுக்கும் வந்து இந்த படித்து முடிச்சுட்டு அவனுக்கும் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறான் பையன்தான் பார்க்குறான் பெரியவன் என் பெரிய பையனும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் வீட்டுக்கும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும் யாராருக்கு தேவை வந்தாலும் அதுக்கும் செய்யணும் இப்போ என் கொழுந்தனா பொண்ணு மகளுக்கு கல்யாணம் பண்ணிணது கூட என் மகன் எல்லாேரும் சேர்ந்துதான் எல்லாேரும் ஆளுக்கு ஒரு பொருள் எல்லாம் வாங்கி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைச்சோம் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் அதுக்கும் என் பொண்ணு மகனுந்தான் கல்யாணம் ஏதோ அவனால் அவங்களால முடிஞ்சது செலுத்தி கல்யாணத்தை பண்ணி வைச்சோம் இப்போ அந்த பொண்ணும் நல்லா இருக்குது இந்த பொண்ணும் நல்லா இருக்குது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பத்து நாள்லேயே இது மாதிரி சண்டை புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் கஷ்டத்த கொடுத்துட்டு இருக்குது யாருக்கும் நிம்மதி இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு என்ன செய்கிறதுன்னே தெரியலை என் மற்றபடி என் மருமக எனக்கு எவ்வளவோ செய்யுது போகுது ஆனால் அதுக்கு கோபந்தான் நிறையா வரும் அது ஆஃபீஸ்சில் வேலை பார்க்குது வீட்டிலேதான் ரெண்டு பேரும் என் பையனும் என் மருமகளும் வேலை பார்க்குறாங்க அதனால என் மருமக எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் அதுதான் செய்யும் அது என் ம பையனும்தான் செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும்தான் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்க நல்லா வ வரணும் அதே மாதிரி எனக்கு என் பையனுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்லாமல் நோய் நொடி வராமல் அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து வரணும் மற்றபடிக்கி எங்களுக்கு நாங்கபட்டே அப்போ அப்போலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுதான் வளர்ந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரு வேலைக்கு போகாம அவரும் ரொம்பக்கு குடிச்சுக்கிட்டு அவரும் ரொம்ப அது பண்ணிக்கிட்டு கிடந்தாரு இப்போ அவர் அந்த சுகரு அது இதெல்லாம் ப்ரெஸ்ஸரெல்லாம் வரவும் அவருக்கும் எனக்கும் சுகரு ப்ரெஸ்ஸரு எல்லாமே இருக்குது அதனால நாங்கள் கொஞ்சம் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இதாக இருக்கிறோம் அதனால அவர் குடிக்காமல் இருக்குறார் இருந்தாலும் வேலைக்கு போகிறதில்ல வேலைக்கு போகாம அவரும் சம்பாரித்தா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீரும் அவர் வேலைக்கு போகாததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க கொடுக்குற வருமானத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் வேறு சம்பார்த்தனை எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது நாங்கள் இருக்கிறத கொண்டு நாங்கள் வச்சு கர்ணம் பாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எந்த வேலையும் தெரியாது அதனால வீட்டுலேயே கிடந்து ஒரு வேலை வெட்டிக்கு போகாம இப்போ கையில் வருமானம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரும் எந்த வேலைக்கும் போக மாட்டேங்றாரு அவரும் பொழுதேனைக்கும் இந்த மாடுங்களை வச்சுக்கிட்டு மாடுவோ மேய்ச்சிக்கிட்டு வா மாட்டை வச்சுக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு வரார் ஒரு மாடு இருந்துச்சு அந்த மாடு நல்லா பால் கறந்து மாதத்துல பணமும் கொடுத்துச்சி புது புது வீடுங்க கிரஹப்பிரவேசத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க போய் சம்பாரித்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அடுத்த ரோட்டில் போய் என்னா ஒரு வெள்ளை மாடு இருக்குது அந்த மாடோடு போய் சேர்ந்து அங்கே போகவும் அது ஆக்சிடன்ட் ஆகி தொடையில் அடிப்பட்டு அது ஒரு பத்து நாள் கொண்டாந்து மருந்து மாத்திரயெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் அது உடம்பு ரொம்ப ரொம்ப முடியாமல் செத்து போயிடுச்சு அதனால எங்களுக்கு ஒரு வருமானமும் கிடையாது அது இருந்துச்சுனா நானே ஏதோ கால் லிட்ரு அரை லிட்ரு பால் கொடுக்கும் என் கிட்டேயும் காசு இருக்கும் எங்கள் வீட்டுகாரர்கிட்டையும் காசு இருக்கும் அது மாதத்துல இப்போ கொடுக்குற அந்த பால் காசை மாட்டுக்கு வேண்டிய தீனியெல்லாம் வாங்கி போட்டுருவார் நான் அந்த கால் லிட்ரு அரை லிட்ரு கொடுக்குறத வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வேண்டிய குழம்பு செலவுக்கு மாவு வாங்கிறத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்குவேன் மற்றபடி எங்களுக்கு எந்த பர எதுவும் இல்லை இப்போ என் பிள்ளைங்கதான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுதான் என் பொண்ணும் நல்லபடியாக அதுக்கு ஒரு வாழ்க்க அமைஞ்சிச்சுனா நல்லா இருக்கும் அடுத்தது சின்ன பையலும் நல்லா படித்து அவனும் ஒரு வேலைக்கு போகணும் அவனுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதுவே எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது நிம்மதியாகவே இருக்க முடியலை சரி ஊற போட்ட துணிங்களை வேறு ரொப்பி அதை வேறு உட்காந்துக்கிட்டு மல்லுக்கட்டிக்கிட்டு துவைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன் காலையில் உட்காந்து துணி துவச்சன்னா ஒரு பத்து பதினொரு மணி ஆகிரும் பன்னெண்டு மணி கூட அதுக்கு அப்புறம் வந்துதான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு ஜாமனெல்லாம் விலக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் செத்த நேரம் கொஞ்சம் ஓய்வு இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியை பிடிக்கணும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் நைட்டு டிஃபனு செய்யணும் ஏதோ ஒரு சட்னி அரைத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் என் மகன் வந்து வ ப பதினஞ்சு பத்து நாளாக வேலை இதுக்கு காலேஜுக்கு போகல அவன் வந்து லீவில் வந்திருக்கான் பரீட்சை முடிஞ்சு அவன் ஒன்றாந் தேதிக்கு மேலேதான் அவனுக்கு காலேஜி அதுக்கு அப்புறம் அவன் போய்விட்டான்னா நாங்கள் ரெண்டு பேர்தான் ஏதோ இருக்கிறத வச்சு அதை நாங்கள் ஓட்டிக்குவோம் அவன் இருக்கிறனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பிள்ளைக்கி ஒரு நல்ல சாப்பாடை ஆக்கி கொடுக்க முடியலை என் மகன் இப்போ மாலை போட்டிருக்கான் வேளாங்கண்ணிக்கு அதனால அவன் கறி மீன் எதுவுமே எடுத்து கொடுக்க முடியாது ஏதோ அவனால் முடிஞ்சதை வெங்காயம் தக்காளி காய்கறிங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது முடிஞ்சிருச்சு அதை வச்சுக்கிட்டு ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்னாத்தை நான் நாங்கள் என்ன செய்கிறது அதுதான் சொல்கிறேன் என் பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கைய அமைத்து ஆண்டவர் நல்லபடியாக அதுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்துட்டாருன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சினையும் இல்லைப்பா மற்றபடி எங்களுக்கு என்னாப்பா இது வேறு எந்த இதுவும் இல்லை என் மருமகளும் என் பொ பெரிய பையனும் என் பேத்தி இவங்க மூணு பேரும் நல்லா இருக்கணும் அவங்கதான் எங்களை காப்பாற்றுறாங்க எது செஞ்சாலும் என் மருமக கொடுத்து அனுப்பிச்சிரும் என் மகன் அங்கிருந்து வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவான் பூரி செஞ்சாலும் சரி பொங்கல் செஞ்சாலும் சரி ஒரு பிரியாணி செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ ஒரு டிஃபன் செய்ய ஓ மாவு வாங்கிகிட்டு வந்துடுவேன் அப்புறம் அதை கொடுத்தா இந்த பூரினால் எங்கள் வீட்டுக்காரரு சாப்பிடுவாரு மற்றபடி வேறு எந்த இதுவும் சாப்பிட மாட்டார் அதை நான்தான் சாப்பிடுவேன் அவருக்கு மட்டும் ஒரு இட்லியோ தோசையோ ஏதோ ஊற்றி கொடுத்துருவேன் வேறு என்ன செய்கிறது நான் ஏதோ எங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச காலம் இன்னும் அந்த கொஞ்ச காலம் முடிஞ்சிருச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைத்து கொடுத்துட்டு நாங்கள் இல்லைன்னா இருந்தாலும் ஒன்று இல்லைன்னாலும் ஒன்று அதனால நாங்கள் இப்படியே ஏதோ காலத்தை கழிச்சிக்கிட்டு ஏதோ வாழ்க்கைய அமைத்து ஏதோ இருக்கிறோம் இதுதான்ப்பா எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியலை அதுதான் என் கொழுந்தனா பொண்ணால் என் ஓப்பிடியாளுக்கு ப்ரெஸ்ஸரு சுகரு ஏறி

பாவம் என்ன செய்கிறது அது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைங்க அவங்க வீட்டுகாரரு ஏதோ ஓடுது ஓடியாருது அதை வச்சு அவங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ரொம்ப டென்சனாகுது யார் எது சொன்னாலும் ஓவராக கோபம் வருது டென்சன் வருது அதாலேயே அந்த பொண்ணுக்கு வ வியாதி வந்தது இதாகுது இப்போதான் அழைச்சிட்டு போயிருக்காங்க இன்னி வரைக்கும் நல்லா இருந்துச்சு காலையிலேருந்து இப்போ சாயந்தரம்தான் அதுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகி அழைச்சிட்டு போயிருக்காங்க இனிமேல் நாளைக்குதான் வரும் அது ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அந்த பொண்ணு நல்லா இருந்தால்தான் அதை அந்த பிள்ளைங்கள பார்க்க முடியும் அது இப்படி எடு எடுத்தோம் கவித்தோன்னு எல்லாத்தையும் எப்படி மட்டு மரியாதை இல்லாமல் பேசும் ஆனால் ரொம்ப டென்சன் பார்ட்டி வேறு அந்த பிள்ள என்ன பண்ணுறது ஒன்றுமே சொல்ல முடியலை யாரையுமே எதுவும் சொல்ல முடியலை நான் யாருகிட்டையும் சண்டை வம்புக்கெல்லாம் போகமாட்டேம்மா வீட்டில் எதாக இருந்தாலும் வீட்டில்தான் பேசுவேன் கொள்ளுவேன் நான் வெளிலெல்லாம் யாருக்கிட்டேயும் சண்டை வம்புக்கெல்லாம் போகமாட்டேன் வீட்டில் ஏதோ செய் இருக்கிறத சாப்பிட்டுட்டு காலையில் என் பேத்தியை பால்வாடிக்கு அழைச்சிட்டு போய்விட்டு பன்னெண்ட்ரை மணி ஒரு மணிக்குதான் வீட்டுக்கு போவோம் வந்துதான் நான் மத்தியானம் சாப்பாடெல்லாம் செய்யணும் செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்த நேரம் என் பேத்தியோடு படுத்திருப்போம் அது வேறு முழிச்சி முழிச்சி வேறு பார்த்துக்கும் நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு இந்த சைடு போனால் ஆயான்னும் அந்த சைடு போனால் தாத்தான்னும் எங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தால்தான் அது தூங்கும் அது வேறு எழுந்திரிச்சி காலையில் எழுந்திரிச்சி அப்புறம் சாயந்திரம் எழுந்திரிச்சி டீயை போட்டு அதுக்கு பிஸ்கெட்டு கொடுத்து அதுக்கு கொஞ்ச நேரம் அது விள்ளாடும் இப்போ வர வர ரொம்ப ஒட்டாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் என் மகன் தூக்கிட்டு போனான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தூக்கிட்டு போனான் என்ன செய்கிறது நான் இந்த இப்போ கேஸு தீர்ந்து போச்சு அது சுத்தமாக காசு வேறு இல்லை என்ன நான் பண்ணுறது சொல்லியிருக்குறேன் நாளைக்குதான் எதாவது ஏற்பாடு பண்ணி அது கேஸை வாங்கிறத்துக்கு வாங்கணும் நாளைக்கு வருதா இன்னும் எத்தனை நாள் கழிச்சி வருதா என்னென்னு தெரில ஏதோ கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது குழம்பு இருக்குது ரசம் இருக்குது அதை வச்சு சின்ன மகன் பார்த்துக்குவான் எங்களுக்கும் என் பையனுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏதோ கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் கேஸு இருந்தாலும் ஏதோ மாவு வாங்கி ஏதோ இட்லி தோசை ஊற்றலாம் இல்லை கோதுமை கஞ்சி கிண்டலாம் ரெண்டு கோதுமை தோசையை ஊற்றி கூட ஆளுக்கு ரெண்டாக சாப்பிட்டுக்குலாம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது கேஸு என்றைக்கு வருதுன்னு தெரியல இதுதான் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிம்மதியில்லாத வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு நாலு பக்கட்டும் சின்ன மகன் ஒரு பக்கட்டு பிடுங்குறான் பெரிய மகன் ஒரு பக்கட்டு பிடுங்குறான் என் பொண்ணு ஒரு பக்கட்டு டார்ச்சர் கொடுக்குது என் வீட்டுக்காரரு அதுக்கு மேலே டார்ச்சர் கொடுக்குறாரு ஏன் எல்லாேரும் என்னை இப்படி பண்ணால் நான் என்ன செய்கிறது எதுவுமே பண்ண முடியாமல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கவேண்டியதாக இருக்குது எனக்கும் முன்னாடி மாதிரியெல்லாம் இருக்க முடியலை எனக்கும் எல்லாம் உடம்பும் உடம்பு முடியாமல் இருக்குது அது என்ன பண்ணுறது மருந்து மாத்திரைதான் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான்